பர்ஃப்யூமில் வந்து எனக்கு பிஸ்கட் பர்ஃப்யூம் சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் வாங்குனன் எனக்கு அது அந்த பிஸ்கட் பர்ஃப்யூம் ஃப்ளேவரே வந்து அது எனக்கு தெரிலை அது வேறு எதோ ஒரு ஸ்மெல் தான் வருது அது வந்து நம்ம சட்டையில் போடம்போது வந்து அது கரையாக வந்து அது ஒட்டிக்குது அது அது எவ்வளோ தான் துவச்சாலும் அந்த கரை வந்து போக மாட்டிக்குது ஸ்மெல்லும் வந்து அது பக்கத்தில் ஒருத்தர் கூட நிற்க முடிய மாட்டிக்குது அது அந்த மாதிரி அந்த தலைவலி இருக்கிற மாதிரி அந்த அந்த ஸ்மெல்லு வந்து எஃபெக்ட்டு காமிக்குது அது என்ன தான் வந்து அந்த துவச்சி நம்ம அந்த இதை பண்ணாலும் அந்த ஸ்மெல்லு வந்து போ மாட்டிக்குது அந்த ஸ்மெல்லு வந்து ஏன் வந்து அந்த டிரிங்க்ஸ் ஸ்மெல் வந்து வருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது ஆனால் பிஸ்கட் ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் அது வந்து இதில் இந்த பர்ஃப்யூம்மில் வந்து இல்லைனு சொல்லிட்டு எனக்கு தெரியுது